இந்த விளையாட்டு துறையிலந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கபடி கிரிக்கெட்லாம் வந்து ஸ்டேட்டு நேஷ்னல் லெவல்க்குலாம் கொண்டு போகறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா ஊருக்கு கொண்டு போய் அதை வந்து போட்டியாக நடத்துகிறாங்க அந்த போட்டினால நிறையா ஊர் மக்கள் வந்து அதை வந்து கண்டு கழிக்கிறாங்க அதனால வந்து நிறையா நிறையா முறைகள் வந்து பயன்பாட்டுக்காக இருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பெண்கள் கொக்கோ விளையாடுகிறதும் பார்த்திங்கன்னா ஊர் ஊராக போய் அதை வந்து மேம்படுத்துகிறாங்க மேம்படுத்துகிறனால நம்ம பெண்களுக்கு நம்ம நாட்டுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்துலந்து நம்ம ஊரு ஊராக போய் நோட்டீஸ் கொடுக்கறது போஸ்ட்டு அடிக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கு